எங்கள் ஊருக்குன்னு ஒரு பெரிய கதை இருக்குங்க அந்த கதையை பற்றி எனக்குமே தெரியாதுங்க இப்போ தான் எனக்கே எங்கள் பாட்டி சொன்னாங்க அந்த கதையை பற்றி என்னடா அப்படின்னு நானும் உட்காந்து கவனிக்க ஆரமிச்சேன் அப்படின்னா பாட்டி பெருசா சொல்லுறாங்க எனக்கே ஆச்சிரியமாயிடுச்சு இன்னாடா இது நம்ப இவ்வளோ வருஷம் நம்ப இந்த ஊரில் இருந்துருக்கோம் இந்த ஊர் கதையை பற்றி நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியபட்டேங்க நானும் உங்களுக்கு சொல்லுறேன் நீங்களும் கேளுங்கள் எங்கள் ஊரில் போன வருஷம் ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துச்சிங்க அப்போ நான் கேட்டேன் எங்கள் பாட்டிக்கிட்ட ஏன் பாட்டி ஏழை மாரியம்மன்னு இந்த மாரியம்மனுக்கு பேரு வந்துதுன்னு கேட்டேங்க அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா அடேய் பேராண்டி நான் சொல்லுறேன் கதையை நல்லா கேளுன்னு சொன்னாங்க சரி பாட்டி சொல்லு நானே கேட்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்க ஆரமிச்சேங்க அப்ப தான் சொன்னாங்க இது ஏழை மாரியம்மன் ஏன் பேர் வந்துது அப்படின்னா மாரியம்மங்கிட்ட நிறையா பணம் காசு நகைங்கள்லாம் இருந்துது அப்போ ஒருத்தவங்க நிறைய கஷ்டப்பட்டுருந்தாங்க அப்போ அந்த வழியாக போகும்போது மாரியம்மன பார்த்து நீதான் இவ்வளோ காசு வச்சிருக்கியே இவ்வளோ காசு வச்சி இதை என்ன பண்ணப் போகற எங்களை மாதிரி கஷ்டப்பட்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னா மாரியம்மன் இல்லாதவங்களுட்லாம் எடுத்து எடுத்து கொடுக்க ஆரமிச்சிவிட்டாங்கங்க அந்த மாரி கொடுக்க கொடுக்க அவங்க கிட்டருந்த எல்லா காசு பணம் நகைங்கள் எல்லாமே போயிடுச்சிங்க அவே அவங்ககிட்டேருந்து ஸோ அதனால எல்லாருக்கும் தானம் பண்ணதுனால வந்து நம்ம இவ் மாரியம்மன்கிட்ட எதையுமே இல்லாமல் போயிவிட்டாங்க ஸோ அதனால அவங்க கிட்டருந்த எல்லாமே அவங்களுக்கு கொடுத்ததுனால ஏழை மாரியம்மன்னு பேர் வச்சிட்டாங்கங்க இது தாங்க எங்கள் ஊரோட கதை கலாச்சாரம் எல்லாமே இந்த திருவிழாதாங்க குறிக்கும்